இருத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்து எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி மூணு